ஆ வணக்கங்கம்மா லால் கோலிப் பண்ணையிலேருந்து பேசுறோம் சரிங்கம்மா நம்மக் கிட்ட நாட்டு கோழி வகைகள்ல எல்லாங் கோழியுமே இருக்குங்கம்மா இப்போ நம்ம நாட்டுக் கோழிங்க வந்து சிறுவிடைக் கோழி பெருவிடைக் கோழின்னு ரெண்டு வகையாக இருக்குங்கம்மா சிறுவிடைக் கோழி வந்து ஒரு கோழி இரநூத்தம்பது ரூபாலேந்து முந்நூற்றைம்பது ரூபா வரைக்கும் போதுங்கம்மா பெருவிடைக் கோழின்னா ஒரு ஐந்நூறுபாலேருந்து அறநூறுபாக்குள்ள போதுங்கம்மா இப்போ நீங்கள் இரநூறுவா இரநூத்தம்பது ரூபால வாங்குறீங்கன்னாக்கா அது வந்து முந்நூறுபா வரைக்கும் நீங்கள் விற்கலாங்கம்மா முந்நூறுபாலேந்து முந்நூற்றைம்பது ரூபா விற்கலாமா இல்லை நம்ம வந்து பெரிய பண்ணையா தாங்கம்மா பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் இரநூறு கோழிக்கு மேலே வந்து கொடுத்துட்டு தான் இருக்கோம் உங்களுக்கு எவ்வளோ கோழிங்கம்மா தேவைப்படுது ஆ ஆமாங்கம்மா சரிங்கம்மா இல்லைங்கம்மா நம்மக் கிட்ட இருக்கிற கோழி எல்லாமே வந்து முப்பது நாளுக்கு ஒரு ஊசி தொண்ணூறு நாளுக்கு ஒரு ஊசி நூற்றி ஐம்பது நாளுக்கு ஒரு ஊசின்னு கால்நடை மருத்துவரை வச்சு கரெக்டாக போட்டுகிட்ருக்கோங்கம்மா அதனால எந்த வியாதியும் வராதுங்கம்மா நம்ம கோழிங்கள்ல நீங்கள் சும்மா இந்த மண்ணு தரையிலே மேய விட்டீங்கன்னாலே வந்து நல்லா மேஞ்சு நல்லா தீவனம் எடுத்துக்குங்கம்மா நீங்கள் தனியாலாம் தீவனம் போடணும்னு அவசியம் இல்லை அப்படி நீங்கள் தீவனம் போடணும்னாக்கா தண்ணி வந்து நீங்கள் ஒரு பத்து கோழிக்கு வந்து ஒரு அரை லிட்ரு தண்ணி வச்சீங்கன்னாலே போதுமான அளவுங்கம்மா ஒரு நாளைக்கு ஏன்னா தண்ணி வந்து கோழி ரொம்ப குடிக்காதுங்கம்மா தீவனம் தான் எடுக்கும் அப்படி நீங்கள் தனியாக தீவனம் கொடுக்கணுன்னாக்கா இந்த ரேஷன் அரிசி போட்டீங்கன்னாலே போதுங்கம்மா ஆ அனுப்பிடலாங்கம்மா சரிங்கம்மா நீங்கள் எங்கே இருக்கீங்கள் நேர்ல நே நாங்கள் வந்து கோழிய கொடுத்துட்டு காசு வாங்கிப்போங்கம்மா உங்கள் விலாசம் எங்கெங்கம்மா இருக்குது உங்கள் விலாசம் எங்கெங்கம்மா இருக்குது ஆ சொல்லுங்கம்மா ஆ சொல்லுங்கம்மா ஆமாங்கம்மா சரிங்கம்மா சரிங்கம்மா அந்த கில்லு போட்ட கிராமத்துக்கு வந்துட்டு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேங்கம்மா சரிங்கம்மா ரொம்ப நன்றிங்கம்மா